எனக்கு இப்போ என்ன ஒரு அஞ்சு மா மாவட்டம் தோணுது அப்படின்னா முக்கியமான மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஏனால் நான் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டாவது தென்காசி மாவட்டம் மூணாவது சென்னை நாலாவது ஸ் சேலம் அஞ்சாவது நாமக்கல்